பழ குவதற்கு சிரமமான ஒருவருடன் நீங்கள் சேர்ந்து வேலை செய்ய வேண்டி இருந்த ஒரு சூழ்நிலையைப் பற்றி சொல்லுங்கள் அதை எப்படி சமாளித்தீர்கள் அதாவது என்னிடத்தில் பழகுவதற்கு நாம் எப்படி இருக்கிறோமோ அதை போன்றே அவர்கள் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கக் கூடாது அப்படி நமக்கு ஒற்று வராதவருடன் பணி செய்யம் போது அவர் எப் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை கண்டறிந்து அதற்கு ஏற்றார் போல் நம்முடைய மனநிலையை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் நமக்காக மற்றவர் மாற்ற வேண்டிய நிலை இல்லை நாம் எப்படி என்பதை நாமே முடிவு செய்து அதற்கு ஏற்றார் போல் நம் பணியை மேற்கொள்ள வேண்டும்